இப்போ நம்ம உலகத்தை மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லா கிரகம் எல்லாத்தையும் செக் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட வந்து அதிகமான பொருளாதாரம் இரு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ரெப்பு அந்த டெலஸ்க்கோப் வந்து பார்த்திங்கன்னா உலகம் எப்படி உருவானுச்சு சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கற அளவுக்கு அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த சந்திராயன் த்ரீ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலாவில் வந்து எந்த ஒரு நாடும் வந்து இறங்க முடியாத இடத்துல வந்து இறக்கிருக்காங்க அங்கே இருக்கிற அது கனிமம் என்னென்ன தண்ணி இருக்கா என்னென்ன பொருட்கள் இருக்குது அதில் என்னென்ன இப்போ இதெலாம் இருக்குதுனு சொல்லிட்டு அதை கண்டுப்பிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகணம் அப்படி எல்லாம் சுற்றி எந்த எல்லா கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறளவுக்கு நம்ம பூமி வந்து வளர்ந்திருக்கு இப்போ ஏலியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கான இது வந்து இப்போ அதுக்கான ஒலிகளையும் நம்ம வந்து அனுப்பியிருக்காங்க நம்ம நம்ம உலகத்தில் மட்டுமில்ல சுற்றி இருக்கிற எந்த ஒரு கிரகத்திலையும் மக்களோ இல்லை வேற ஏதோ உயிரினமோ வந்து இருக்கா அப்படின்னு கண்டுப்பிடிக்கிறதுக்காக நிறைய வேலை நிறைய ஒரு ஏவுகணைகள் மிஷின்ஸ் எல்லாம் அணுச்சிருக்காங்க மாத் நம்ம இந்தியா இந்தியாவிலையும் சரி உலகில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் சரி விதவிதமான கருவிகளை வந்து விண்வெளியில இன்னுமே அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க அந்தளவுக்கு நம்ம உலகம் வந்து வளர்ச்சி அடஞ்சிருக்குது